எங்கள் பகுதிலிங்க பலவகையான செய்தித்தாள்கள் இருக்கிறது அதில் வந்து எல்லா செய்தித்தாளும் நாங்கள் சந்தாதாரராக இருக்க முடியிறதில்லை தினகரன் என்ற ஒரு செய்தித்தாளில் சந்தாதாரராக இருக்குறோம் அதில் வந்து நாங்கள் செய்தியை விரும்பி படிக்கிற செய்தி வந்து ஜோதிடம் படிப்போம் ராசிபலன் தொடர்ந்து படிக்கிறோம் அப்பறம் விளையாட்டு செய்திகள் அதிகமாக விரும்பி படிப்போம் அப்புறம் சமையல் குறிப்புகளும் செய்திகளும் விரும்பி படிப்போம் எல்லா செய்தித்தாளு தொடர்ந்து விரும்பி படிக்கிற செய்தித்தாளு தான் முக்கியமாக வந்து சமையல் குறிப்பு செய்திகள் வந்து அதிகமாக அது உண்ணிப்பாக நாங்கள் படிப்போம் எந்தெந்த வகையான சமையல் குறிப்பு இருக்கு அதை எப்படி சமைக்கிறது எந்தெந்த பொருட்கள் தேவை என்ற பகுதியில் நாங்கள் அது படிச்சு தெரிஞ்சிக்குறோம் அந்த பகுதிக்குள்ளே பிடிச்சமான உணவு வகைகளை அதை எப்படி சமைச்சு பழகுறாங்க அது எப்படி நம்ம தெரிஞ்சிக்கிறது அது எப்படி ஆர்வம் காட்டுறது அதேங்கிற விஷயங்களை நாங்கள் மிக வேகத்தில் அது அந்த செய்தித்தாள் படிச்சு எல்லாருமே சீக்கிரமாக தெரிஞ்சிக்கிறோம்